ஃபோட்டோ கிராஃபியை எப்படி நான் பொழுதுபோக்காக எடுத்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி எனக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் போது எங்கள் பக்கத்து வீட்டில இருக்கிற ஒரு அண்ணன் வந்து கேமரா வாங்கினார் அதிக விலை கொடுத்து கேமரா வாங்கினாரு அவர் வந்து அவருக்கு வந்து என் மேலே ஒரு சின்ன மோட்டிவ் அவர் வந்து ஃபோட்டோ எடுத்தார் எல்லா பசங்களையும் எடுத்தார் ஆனால் வந்து என்ன வந்து எடுக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவ் எனக்கு சின்ன வயசிலருந்தே கேமராவில நம்ம ஃபோட்டோ வருமா பேனர்ல வருமா போஸ்டர்ல வருமா நியூஸ்ல வருமா இதுமாதிரியான ஒரு ஆசை இருந்தாலும் அவங்க எல்லா பசங்களும் எடுத்தாங்க ஆனால் எனக்கு வந்து எடுக்கலை என்னை எடுக்கலை பக்கத்தில் பக்கத்தில் தான் இருந்தேன் ஆனால் எடுக்கலை எனக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு வாங்கணும் கேமரா வாங்கணும் நம்ம புகைப்படத்தை நாம்மளே எடுக்கணும் எடுக்க முடியாது இருந்தாலும் நாம்ம போஸ்ட் பண்ணணும் மற்ற பீப்புளோட ஃபோட்டோவை எடுத்து டிசைனிங்காக ஒர்க் பண்ணுகிறது அது தான் அந்த ஒரு சம்பவம் தான் எனக்கு இதுமேலே இன்ட்ரஸ்ட் ஆக்கிவிட்டதே அதுமாதிரி பேனர் கடைக்கு ஸ்டூடியோக்குலாம் போவேன் அவங்க எடிட் பண்ணுகிறதெல்லாம் பார்ப்பேன் அந்த அண்ணன் என்னைய அன்னைக்கி வந்து ஃபோட்டோ எடுக்கலை நான் தனியாக நின்றேன் அதனால் அதே கேமராவை நாம்மளும் வாங்கி நாம்மளும் ஃபோகஸ் பண்ணி நாம்மளும் ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை சூஸ் பண்ணேன் ஃபோட்டோ கிராஃபராக ஆகணும்னு